நம்ம கிராமப்புற சமூகத்தில் பாரம்பரியமான நடன வடிவங்கள்னா அது க பரதநாட்டியம் அது நம்ம சமூகத்தோட கலாச்சாரமான நடனம் அது வந்து நம்ம கடைசி வரைக்கும் பாதுகாத்து மேம்படுத்தணும்